இப்போ ஒர்க்கு அப்புறம் பிஸ்னஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறோன்னு பார்த்திங்கனா படிச்சிக்கிட்டு இருக்கோம் படிச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வேலையை தேடிகிட்டு படிக்கணும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எப்படி படிப்பாங்க படிச்சிட்டு இருப்பாங்க நல்லா தான் படிப்பாங்க சில பேர் படிக்கமாட்டாங்க சில பேருக்கு வந்து படிக்கிற இஷ்டம் இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னெஸ் ஆரமிக்கிலான்னு ஒரு இஷ்டம் இருக்கும் அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தோன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னும் சொல்லலாம் இல்லைனும் சொல்லலாம் அது எப்படின்னா படிச்சிக்கிட்டு இருக்கும் போது வேலையை தேடுகிறது பார்த்திங்கன்னா ஒரு வந்து சுலபமாக கொண்டாந்து உற்றும் இப்போ நம்ம படிச்சிக்கிட்டே இருக்கோம் இந்த வேலக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே படிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்டி படிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் சில பேரு படிச்சிக்கிட்டு இருப்பாங்க நல்லா தான் படிப்பாங்க படிச்சிக்கிட்டே இருந்து அப்புறம் என்னாகன்னா அப்புறம் வந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் டிகிரி எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து வேலை தேடுவாங்க சில பேருக்கு இப்படி வேலை கிடைக்கும் இந்த காலேஜ்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளெஸ்மெண்ட் இதெல்லாம் அட்டென் பண்ணுவாங்களா அட்டென் பண்ணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து வேலை வந்து அந்த கம்பெனிலருந்து ஒரு ஐநூறு பேரை வந்து குரூப் டிஸ்கஸ்ஷனில் செலெக்ட் ஐநூறு பேரு இருக்காங்க அந்த குரூப் டிஸ்கஸ்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர செலக்ட் பண்ணுவாங்க அந்த நூறு பேத்துல பார்த்திங்கன்னா தனித்தனியாக இன்ட்ரிவியூ எடுப்பாங்கா இன்ட்ரிவியூ எடுத்ததுக்கு அப்பறம் இன்ட்ரிவியூ எடுத்ததுக்கு அப்புறம் அதில் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருக்காங்களோ அவங்கள செலெக்ட் பண்ணி அவங்களோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க எந்த எந்த மாதிரி கம்பெனி இருக்குதுனு பார்த்திங்கனா நல்ல பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சின்ன கம்பெனி எல்லாம் இருக்குது இப்போ பெரிய நிறுவனங்களும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சிக்கிங்க அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபை தௌசண் அதுக்கு மேல சலரி அதிகமாக தருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு பன்னெண்டு அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிற கம்பெனிலாம் இருக்குது இதனால பெட்ரு ஜாய்ஸ் எதுன்னா எதுன்னு பார்த்திங்கன்னு வச்சிக்கங்க அவங்களுக்கு தெரிகிற பிஸ்னெஸ்ஸை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல விதமான யோசனை ஏன்னா அவங்களுக்கு தெரியாததை பண்ணுறத விட தெரிஞ்சதை பண்ணிணா வந்து லைஃபில் முன்னேற முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சீங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம் யா எந்த நம்ம எந்த வேலையை செஞ்சால் எதிர்காலத்தில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நம்ம நல்லா வாழ முடியுமோ அந்த வேலையை எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறோம் அப் அப்போயே என்ன ஒர்க் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து வச்சிக்கிறது பெட்ரு அப்போ முடியலயா விளையாட்டு தனமாக இருந்துட்டோமா அப்புறம் காலேஜ் போகிறோம் காலேஜில் அட்மிஷன் போடுறோம் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன குரூப் வேணுன்னு கேட்பாங்க நம்மளுக்கு எந்த குரூப் பிடிச்சிருக்கு எனி குரூப் என்ன குரூப் வேணாலும் நீ எடுத்துக்கலாம் பிஎ தமிழ் இருக்கு பிஎஸ்சி ஐடி இருக்குது பிகாம் சிஎ பிகாம் பிஎஸ்சி சிஎஸ் நிறைய அக்ரிகல்சர் ஏர் ஃபோர்ஸ் நிறையா எக்கச்சக்கமான படிப்பு இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சி படிப்பு இருக்குது நம்மளுக்கே தெரியாத படிப்பு எக்கச்சக்கமான படிப்பு இருக்குது அதை எல்லாம் எடுத்து படிக்கலாம் கம்ப்யூட்ரு கோர்ஸ் இதெல்லாம் எடுத்து அதிகமாக படிக்கிறீங்கன்னு வச்சிக்கிங்க முக்கியமாக கம்ப்யூட்ரு கோர்ஸ் அது வந்து எடுத்து படிக்கிறதுனால நிறைய யூஸ் இருக்குது எல்லாம் சின்ன பொட்டி கடையிலருந்து பார்த்திங்கன்னா பெரிய மால் வரையும் ஃபுல்லா பில்லு போடுறது அந்த க அந்த ஃபுல் மால்னா ஒரு மால் இருக்குன்னா அந்த மாலோட ஃபுல் டீடைல்ஸும் கப்யூட்ரில் இருக்கும் அந்த கப்யூட்ரு ஆப்ரேட்டர் ஒர்க்கிங் அவங்களுக்கே பார்த்திங்கன்னா மா மன்ந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்க்கு மேல சலரி வந்துடும் அது பிரைவேட்டாக இருந்தாலும் அப்படி வந்துடுது அப்புறம் கவுர்மெ கவுர்மெண்ட் செக்டாரில் பண்ணலாம் கொறைஞ்சது ஃப்ஃப்டி தௌசண்க்கு மேல ஒர்க் வந்துடும் நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னெஸ் எடுத்து பண்ணுறது வந்து எதிர் காலத்தில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்து பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கனா வந்து நமக்கு பிடிச்சது எதுவோ அதை தான் எடுத்து பண்ணணும் ஒன்னும் அவசியம் இல்லை நம்மளுக்கு எது வருமோ அதையே எடுத்து பண்ணலாம் இது பிடிக்கில அது பிடிக்கிது அப்படிங்குறதுலாம் இல்லை தெரிஞ்சி இருந்தால் விருப்பம் இருந்தால் எடுத்து பண்ணலாம் அது வந்து ஒரு டைம் பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணி பார்க்குறதுல ஒரு தப்பும் இல்லை ஒரு டைம் நம்ம கீழே விழுந்துட்டமா மறுபுடியும் எந்துருச் எழுந்துருச்சி மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் முப்பத்து ஒம்பது தடவை கீழே விழுந்தாலும் நாப்பதாவுது தடவை ஜெயிச்சவணும் இருக்காங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சிக்கிங்க த தொழில்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா நல்ல வருமானம் வர்றதா அந்த மாதிரி பார்க்குறவங்களும் இருக்காங்க எதுவும் கிடைக்கில இந்த தொழில் இந்த பிஸ்னெஸ்க்கு வந்துட்டேன் காய்கறி கடை வச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சது எது வேணாலும் வச்சிக்கலாம் அதில் முன்னேறி வராங்களா சின்ன கணக்கை போட்டாலும் அதை பெரிய பிஸ்னெஸ் ஆக்கிடுறாங்களா இது எல்லாம் எதிர் காலத்தில் நம்ம எதிர் பார்க்குறது தான் இந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லார்கிட்டயும் இருக்கும் ஆனால் இந்த எதிர்பார்ப்புக்கான ஸ்டெப்ஸில் நம்ம எடுக்கணும் இந்த ஸ்டெப்ஸை எடுத்தால் தான் பல பல குடும்பங்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னெஸ் இது எல்லாம் நல்ல நிலமைக்கி வரும் இது எல்லாம் ஸ்கூலேருந்து எல்லோரும் கற்றுக்கணும் காலேஜு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையை தேடுறத விட காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வேலையை தேடுகிறது ரொம்ப பெட்டர்